விஎஸ் ட்ராவல்ஸா மேம் மேம் இந்த மாதிரி கண்டனூர்லந்து பேசறேன் மேம் ஃபேமிலியோட டூர் போலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் மேம் கோயம்பத்தூர் ஈஸா இந்த மாதிரி கேரளா அந்த மாதிரி போலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் மேம் அதான் மேம் பக்கத்தில் என்ன ஏதுன்னு எங்கள் வீட்டில் விசாரிச்சப்போ இந்த மாதிரி உங்கள் ட்ராவல்ஸ் வந்து நல்ல பெஸ்ட்டாக இருக்கு ஆஃபர்லாம் நல்ல கொடுக்குறாங்க அப்படின் சொல்லியிருந்தாங்க மேம் அதனால் சேரின்னு சொல்லிவிட்டு நான் காண்டக்ட் நம்பர் வாங்கி அதான் கேக்கலான்னு சொல்லிவிட்டு கால் பண்ணேன் மேம் மொத்தம் ஆறு பேர் மேம் ஃபேமிலியாகதான் மேம் ரெண்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் மேம் குட்டிஸ் ஓகே ஓகே ஓகே போக பிரைஸ் வந்து எவ்வளோனா இங்கே வந்து போகிறதுக்கு பத்து வரதுக்கு பத்தா மேம் ஓகே நார்மலாக ஒரு ஃபேமிலிதான் மேம் எங்கள் மாமனார் மாமியார் எங்கள் பசங்க நான் எங்கள் வீட்டுக்காரர் அவ்வளோதான் மேம் எங்கண இருக்கு ட்ராவல்ஸ் சொன்னிங்கன்னா கூட எங்கள் எங்கள் வீட்டிலருந்து வர சொல்லி கூட பார்க்க சொல்லலாம் மேம் ஓ ஓகே மேம் ஓகே மேம் சரி மேம் இங்கேருந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் மேம் இப்போ நாங்கள் பெய்ட் பண்ணிவிட்டோம் பண்ணாலும் பெட்ரோல் டீசல் வந்து நீங்களே போட்டுபிங்களா இல்லை அந்த சார்ஜும் நாங்கள்தான் போட்ணுமா ஓகே மேம் இந்த மாதிரி ஈஸா கோயிலுக்கு போனா கூட ஸ்டே பண்ண தேவை இல்லை நம்ம கார்ல எதில் போனாலும் இந்த மாதிரி காரில் போனா ஸ்டே பண்ணுறதுக்கு வீடு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி தருவிங்களா மேம் இல்லைனா நாங்களாக பண்ணி பிரச்சனை இல்லை மேம் நாங்களே ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் ஃபுட்டு இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவிங்களா இல்லை நீங்கள் எதுவும் ஹோட்டல் ரெஃபர் பண்ணுவிங்களா மேம் ஆ ஓகே மேம் எந்த மாதிரி ப்ளேசலாம் எந்த மாதிரி ப்ளேஸ்க்கு எவ்வளோ ப்ரைஸுன்னு நீங்கள் சொல்லுவிங்களா இல்லை அங்கே போய்விட்டுதான் நான் எங்களை கூட்டிகிட்டு போவிங்களா அதுக்கும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவிங்களா இல்லை நாங்களாகதான் ஜீப் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணுமா மேம் ஓகே மேம் ஓகே மேம் மொத்தமாக பிரைஸ் எவ்வளோ மேம் வரும் ஓகே மேம் ஓகே மேம் சரி மேம் நாங்கள் நெக்ஸ்ட் வீக் போலான்னு சொல்லிவிட்டு இருக்கோம் நாங்கள் டேட் மட்டும் கரக்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு கால் பண்ணுறன் மேம் ஆ ஓகே ஆ ஓகே மேம் தேங்க்ஸ் அமௌண்ட் வந்து ரெடிகேஷாக கொடுக்கணுமா இல்லை ஜிபே பண்ணா ஓகேவா மேம் ஆ ஓகே மேம் தேங்க்ஸ் மேம் ஓகே மேம்